நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்போ சமைக்க ஆரமிச்சேன்னா சிக்ஸ்த்து படிக்கிறப்போ அம்மா வந்து வேலைக்கு போயிவிட்டாங்க அப்போ நான் தம்பிங்க ரெண்டு பேர் இருந்தோம் அப்பாவும் வேலைக்கு போயிவிட்டாங்க எங்கள் பக்கத்து வீட்டுப் பொண்ணு சமைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை சொல்லி சொல்லி காட்டுவாங்க உன் வயசு தான் ஆகுது அந்த பிள்ள பார் எப்படி சமைக்கிது உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சாதம் ஃபர்ஸ்ட்டு சாதம் வைக்க கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு சாதம் வைக்கிறப்போ கொஞ்சமாக அரிசி போட்டு அதை வந்து பாதி வேக்காடு வெந்துடுச்சு அதுக்கப்புறம் என் தம்பி வந்துவிட்டு என்ன கம்மியாக அரிசி போட்டுருக்க பத்தாதுனொன் பத்தாதுன்னு சொல்லிட்டான் அப்போ நான் சின்னப் பிள்ளையா எனக்கு தெரியாது நான் உடனே பயந்து என்ன பண்ணிவிட்டேன் மறுபடியும் வெந்துக்கிட்ருந்த சாதத்துலேயே அரிசியை கலைஞ்சி திரும்பவும் போட்டுவிட்டேன் திரும்பவும் போட்டுடுட்டேன் அப்புறம் சாதம் பார்த்தா நிறையா வெந்து வந்துருச்சு நிறைய வந்து பானையிலந்து வெளியில கொட்டுற அளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு வழியா ப அது வெந்து வந்துட்டுருந்தப்பையே எங்க அம்மா வந்துட்டாங்க வேலை வேலைக்கு போயிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க தான் அதெல்லாம் பார்த்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் குலம்பு வச்சதுன்னா வெங்காய ரசம் வச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் வச்சது வெங்காய ரசம் வச்சது நல்லா தான் வச்சேன் ஆனால் வந்து மஞ்சள்தூள் அதிகமாக போட்டு மஞ்சள்தூள் அதிகமாக போட்டு மஞ்ச மஞ்சேன்னு இருந்துச்சு அதை சா அதை சாப்பிட்றப்போ ஏன் தம்பி இது என்ன ரசமாக இல்லை வேறு ஏதாவதான்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டுருந்தான் இப்போலாம் நல்லாவே சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு திட்டுவான் என்னையை நான் ரசம் வச்சதை வந்து எங்கள் மாமாக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி எங்கள் மாமா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன இப்படி தான் ரசம் வச்சியாமே மஞ்ச மஞ்சேன்னு அப்படி சொல்லிட்டெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சதுன்னா அது தான் அதற்கப்புறம் அதற்கப்புறம் சாம்பார் அதற்கப்புறம் சாம்பார் வைக்க கற்றுக்கிட்டேன் சாம்பார் வந்து நான் சாம்பார் நான் நல்லா வைப்பேன் எங்கள் அப்பா நல்லா சாம்பார் வந்து நல்லா வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா விட நீ நல்லா வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ரொம் அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயமா எனக்கு நான்வெஜ் வந்து ஆரம்பத்தில் சுத்தமாக சமைக்கத் தெரியாது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னாக கற்றுக்க ஆரம்பிச்சேன் மீன் வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்குமே சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன் ஆனால் சமைப்பேன் எனக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்காது அதனால் அம்மாவை விட்டு க்ளீன் பண்ண சொல்லி நான் சமைப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சது ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சதுன்னா அந்த சாதம் வச்சது அரை குறையா வெந்த வெந்துக்கிட்டுருந்த சாப்பாட்டு சாப்பாட்டுலயே மறுபடியும் அரிசி கலைஞ்சி போட்டது அது தான் அதற்கப்புறம் ரசம் வச்சது மஞ்சள்தூள் அதிகமாக போட்டு ரசம் வச்சது அதற்கப்புறம் என்ன அதற்கப்புறம் என்ன வச்சேன்னா கருவாட்டு குலம்பு அம்மா வைக்க சொல்லிட்டு போயிருந்தாங்க எப்படி வைக்கணுன்னே தெரியாது அது பக்கத்து வீட்டில் கேட்டு கேட்டு கொஞ்ச கொஞ்சமாக செஞ்சேன் அது ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லை நானே வச்சேன்னா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அது தான் என்னோட சமைச்ச அனுபவம் சின்னப் பிள்ளையில சமைக்கிறப்போ ஒருமாதிரியே தான் ஒருமாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சது அப்படிங்கிறனால ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக கொஞ்ச கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ இப்போ நல்லா சமைக்க ஓரளவுக்கு அப்படி இல்லைன்னா நல் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியலனாலும் நல்லாவே சமைக்க கற்றுக்கிட்டேன் இன்னும் நான் நான்வெஜ் இன் இன்னும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைக்கணும் நான்வெஜ்ஜில்